இதே நம்ம இப்போ ஹாஸ்பிட்டல் போனோனாக்கால் இப்போ நம்ம எமர்ஜென்சின்னு கொஞ்சம் பார்த்துட்டு பண்ணிகிட்டு இருப்போம் இதுவே நம்மளோட இன்னும் எமர்ஜென்ஸியாக சிவியராக அடிபட்டு ஏதாச்சும் ஒன்று எமர்ஜென்ஸி கேஸ் வந்துச்சுனாக்கால் அவங்களுக்கு பெட்டு தேவைன்னும்போது கொஞ்சம் வேறு என்ன பண்ணமுடியும் மனிதாபிமான அடிப்படையில் பார்த்திங்கனாக்கா அவங்களுக்கு கொஞ்சம் விட்டு கொஞ்சம் ஒதுங்கி கொஞ்சம் வே கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டியதுதான் வேறு வழியில்ல ஸோ அதுக்கப்புறம் இருக்கிறதுமா அட்ஜட் பண்ணி இல்லைனும் போது அட்ஜட் பண்ணிக்க வேண்டியதுதான் இருந்தால் கொஞ்சம் எப்படின்னா விஸ்தாரமாக இருந்துக்கலாம் ஒன்றும் பிரச்சின இல்லை அதைப் பற்றி வேறு என்ன பண்ணமுடியும் வே கவர்மெண்ட்ஸ்தாக ஆச்சே ஒத்துழைச்சி போனால்தான் நமக்கு ஏதாச்சும் இதுன்டு ஏ டு இசட் நம்ம பேசுனோனால் நமக்கு ஒன்றும் அங்கே இடம் கிடைக்காது அப்புறம்